நான் முயற்சி செய்யாத ரெசிப்பின்னு பார்த்துட்டா மைசூர்பா முறுக்கு அதற்கப்பறம் லட்டு இந்த மூணும் வந்து நான் முயற்சி செஞ்சதே கிடையாது ஏன்னா வந்து இந்த மூணுமே கொஞ்சம் பதம் பார்த்து செய்யறதுனால கஷ்டமாக இருக்கும் இப்போ மைசூர்பா ஏன் கஷ்டம்னா அது கடலை மாவு வந்து ஒரு வடை சட்டியில போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்கணும் எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி நல்லா வறுக்கணும் அது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வறுக்கணும் கொஞ்சம் கருகிடுச்சுனாலும் அதோட ஃபிளேவர் வந்து ஃபுல்லாக போயிரும் அதற்கப்பறம் அதுக்கு தேவையான பாகு வந்து காய்ச்சணும் அந்த பாகு வந்து நல்லா கம்பி பதத்தில் இருக்கணும் அதற்கப்பறம் அந்த பாகில் இந்த மாவை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து அது லேசான சூட்டில் வந்து ஒரு தட்டத்தில் பரப்பி விடணும் அதை சூடு கொஞ்சம் ஆறி போச்சுனா கூட அந்த பதம்ங்கறது வந்து கரெக்டாக இருக்காது ரொம்ப கல் மாதிரி கடுக்கு கடுக்குன்னு ஆயிரும் அதனால் வந்து மைசூர்பா செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதற்கப்பறம் லட்டு லட்டு ஏன் கஷ்டம்னா அதுக்கும் வந்து பாகு நல்லா காய்ச்சணும் அதற்கப்பறம் பூந்தி வந்து தனியாக எண்ணெய்யில் கரெக்டாக சின்ன சின்ன உருண்டையாக பொரிக்கணும் அதற்கப்பறம் ரெண்டையும் கலந்து நல்லா உருண்டை பிடிக்கணும் அது வந்து சூடாக இருக்கும் போதே லேசான சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிர்ணும் அதுவும் ஆறிப்போச்சுன்னா கூட நல்லா பூந்தி மாதிரி வர வரன்னு ஆயிரும் அதுவும் கஷ்டம் அதற்கப்பறம் வந்துவிட்டு முறுக்கு முறுக்கு ஏன் கஷ்டம்னா அரிசி மாவு கடலைமாவு இப்போ அரிசிமாவு ஒரு பா ஒரு பாதி போடுறோன்னா கடலை மாவில் வந்து கடலை மாவு வந்து அது சரி பாதி போடணும் இல்லைனா வந்து கொஞ்சம் கல் மாதிரி ஆயிரும் ரொம்ப முறுக்கு வந்து கடுக்கு கடுக்குன்னு ஆயிரும் உப்பு கரெக்டாக போடணும் அதற்கப்பறம் வந்து அதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றி கரெக்டாக அந்த அந்த எண்ணெய்யில் வந்து பொரிக்கணும் அப்படி தீயை அதிகமாக வச்சு பொரிச்சோம்னா ஃபுல்லாக கருகிரும் அதனால் வந்து முறுக்கும் வந்து கரெக்டாக இது பண்ணணும் அப்புறம் புழியும் போது வந்து மெயினாக வந்து நல்லா மாவு பதமாக பினஞ்சிக்கணும் பினஞ்சி புழியும் போது வந்து அப்ப தான் புழியிறக்கு க ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து அந்த மாவை அமுத்துறக்கே ரொம்ப கஷ்டமாயிரும் இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கறதுனால நான் வந்து இந்த மூணு ரெசிப்பியும் செஞ்சு பார்த்ததில்ல